உலகிலேயே மிகப்பெரிய ரயில்வே நெட்ஒர்க் வச்சிருக்கறது யாரு எந்த கன்ட்ரின்னு பார்த்தம்னா முன்னணியில் இருக்கிற நாடுகளில் வந்துட்டு நம்மளுடைய இந்திய நாடும் முன்னாடி இருக்குது நம்ம இந்தியால பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நாம் பேருந்துகளிலோ அல்லது மகிழுந்துகளிலோ செல்வதை விட ர ரயிலில் பயன்படுத்தும் போது அதாவது ரயிலில் செல்லும் பொழுது அதற்கு ஆகக்கூடிய செலவு மிகவும் குறைவானதாக உள்ளது பயணச் செலவு ப அதனுடைய டிக்கெட்டினுடைய விலையானது மிகவும் குறைவாக தான் இருக்குது ரயிலில் அதனால் பெரும்பாலானவங்க வந்துட்டு பயன்படுத்தக்கூடிய பொது போக்குவரத்துகளில் முக்கியமானதாகவும் இன்றியமையாததாகவும் இருக்கக்கூடியது ரயில் போக்குவரத்து இதுலேயும் முக்கியமாக பார்த்துட்டு போனோம்னா இப்போ இப்போ குறைவான தூரங்களுக்கு வந்துட்டு பேஸ்சன்ஜர்ஸு அதாவது பயணிகள் ரயிலானது இயக்கப்படுது அந்த பயணிகள் ரயிலானது சின்ன சின்ன ஸ்டேஷன்ஸில் எல்லாம் வந்து நின்று போகக்கூடியதாக இருக்குது வேலைக்கு செல்பவர்கள் இரண்டு மாவட்டங்கள் மூன்று ஓ வோ தள்ளி செல்பவர்கள் எல்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா இந்த ரயில்வே ஸ்டேஷன் பக்கத்தில் இருந்தாங்கன்னா பெரும்பாலும் சீசன் டிக்கெட்டு அப்படின்னு சொல்லக்கூடிய மாதாந்திரம் டிக்கெட்டை வந்துட்டு வாங்கிக்கிறாங்க அப்படி வாங்கி நாம் ஒட்டுமொத்தமாக வாங்கி பயன்படுத்தும் போது நம்மளுக்கு வந்துட்டு போக்குவரத்து செலவானது மிகவும் குறைவாக இருக்குது அதேபோல் இருக்கைகள் அப்படின்னு எடுத்துகிட்டு போனோம்னா இதில் வந்துட்டு நிறைய வகையான இருக்கைகள் இருக்குது அதாவது பர்த்துன்னு சொல்லுவ த இங்கிலீஷில் இப்போ அதில் இருக்கைகள் எந்தெந்த வகையானது இருக்குதுன்னு பார்த்து பார்த்திங்கன்னா படுக்கை படுக்கை வசதி கொண்ட இருக்கைகள் இருக்குது உ அமர்ந்து செல்லும் வசதி கொண்ட இருக்கைகள் இருக்குது குளிர்சாதனம் வசதி செய்யப்பட்ட அமர்ந்து செல்லக்கூடிய இருக்கைகள் இருக்குது இதே குளிர்சாதனம் வசதி செய்த இரண்டு பேர் இருக்கக்கூடிய படுக்கை வசதி கொண்ட இருக்கைகள் இருக்குது அதை அதேபோல் குளிர்சாதனம் வசதி கொண்ட மூன்று பேர் இருக்கக்கூடிய படுக்கை அறை கொண்ட வசதிகள் கொண்ட இருக்கைகள் இருக்குது இதில் எல்லாத்துக்கும் என்ன வித்தியாசம்னு வந்து பார்த்திங்கன்னா அமர்ந்து செல்லக்கூடிய இருக்கைகளை கொண்ட சாதாரண வகுப்பு அதாவது செகண்ட் சிட்டிங் இரண்டாம் வகுப்பு அமர்ந்து செல்லக்கூடிய இருக்கைகளுங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உள்ளதுலேயே மிக குறைந்த கட்டணத்தில் மக்களுக்கு வந்துட்டு சேவைக்கு இ சேவையில் கொடுத்துட்டு இருக்குது குறைந்த கட்டணத்தில் இந்த இருக்கைகள் முன்பதிவு செஞ்சு நம்ம பயன்படுத்திக்கக்கூடிய வகையில் இருக்குது அதேபோல் ஸ்லீப்பர் அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா இரவு நேரங்களில் பயணம் செய்யக்கூடியது ரொம்ப நெடுத்தூரம் செல்லக்கூடிய ரயில்களில் இரவு நேரம் பயணம் செய்கிறக்கூடிய ரயில்களில் ஸ்லீப்பர் எஸ்எல் அப்படிங்கிற ஒரு இருக்கை வசதி இருக்குது அதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கம்பார்ட்மெண்ட்டில் ஒரு மூன்று பேர் வந்து ஒரு பகுதியில் மூன்று பேர் வீதம் டோட்டலாக இரண்டு பகுதியில் ஆறு பேரும் பக்கவாட்டில் இரண்டு இரண்டு பேர் என்ற வீதத்தில் எட்டு பேர் பயணிக்கக்கூடிய வகையில் இருக்கும் ஒரு கம்பார்ட்மெண்ட்டுக்குள்ளாற ஒரு பெட்டியில் நிறைய இருக்கைகள் இருக்கும் இதில் வந்துட்டு அடிப்படை வசதிகள்னு வந்து பார்த்திங்கன்னா கழிவறை வசதி மின் விளக்குகள் மின் விசிறிகள் என அனைத்து வசதியும் ரயில்வே துறை மிகவும் சிறைப்பாக சிறப்பாக செஞ்சுக் கொடுத்துருக்குது அதே போலாற வந்துட்டு பார்த்திங்கன்னா இப்போது அதிநவீனமான வந்துட்டு வந்தே பாரத் அப்படிங்கிற ஒரு ரயில் சேவை வந்துட்டு நம்ம இந்திய அரசு அறிமுகம் செஞ்சுருக்குது அந்த வந்தே பாரத் ரயில்களானது சில முக்கிய நகரங்களுக்கிடையில் மட்டும் இயக்கப்படுது வந்தே பாரத் ரயிலும் ஒரு மிக சிறப்பான விஷயோம் அப்படின்னு சொல்லிட்டு என்னென்னு பார்த்துட்டு போனோம்ன்னா அதனுடைய வேகம் மற்றும் அதன் உள்ளே கொடுக்க கூடிய வசதிகள் வந்தே பாரத் ரயில்களில் வந்துட்டு பார்த்திங்கன்னா உணவு பொருட்கள் எல்லாம் வந்துட்டு இலவசம் உ நம்மளுடைய இருக்கையை தேடி கொண்டு வந்து கொடுத்துருவாங்க அதே போல் வந்துட்டு பார்த்திங்கன்னா தேவையான அடிப்படை வசதிகள் எல்லாம் ரொம்ப நீட்டாகவும் கிளீனாகவும் சுத்தமாகவும் சுகாதாரமாகவும் இருக்கும் உள்ளுக்குள்ளாற அந்த ரயிலில் பயணம் செய்யும் போது நல்ல ஒரு சொகுசு பேருந்தில் சொகுசாக செல்வதற்கு போன்ற ஒரு வசதியை ஏற்படுத்தி கொடுத்துருக்காங்க அதனுடைய வேகமும் அதிகமாக இருப்பதால் நாம் சென்றடக்கூடிய சென்றடைய வேண்டிய இலக்கையும் வேகமாக சென்றடையும் வகையில் இருக்குது அதே போல இந்திய இந்தியாவில் உள்ள ரயிலுகள்லேயே ரொம்பவும் அதிக விலை கொடுத்து மிகவும் சொகுசாக செல்லக்கூடிய ரயில் வந்து பார்த்திங்கன்னா ராஜதானி அப்படி எக்ஸ்பிரஸ் ரா அதாவது ராஜதானி விரைவு ரயில் அப்படின்னு ஒன்று உள்ளது அதனோடய விலையானது மிகவும் அதிகமாக இருக்கும் அதே நேரத்தில் வந்துட்டு உள்ளுக்குள்ளே உள்ள வசதிகளும் அந்த அளவுக்கு அதிகமாக கொடுத்துருக்கறாங்க இந்தியாவில் பயன்படுத்தக்கூடியது நாம் ஆனால் பெரும்பாலான நடுத்தர மக்கள் போக்குவரத்துக்கு பயன்படுத்தக்கூடிய முக்கியமான பொதுப்போக்குவரத்தாக இந்த ரயில் போக்குவரத்து இந்தியாவில் அமைஞ்சிருக்குது நான் வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக பக்கத்து ஸ்டேட்டில் ஆந்திரப்பிரதேசத்தில் திருப்பதி கோவிலுக்கு செல்லும் போதாகட்டும் பே நான் வேலை செய்யக்கூடிய பெங்களூரு ஐடி சார்ந்த தொழில்கள் எல்லாம் பெங்களூரில் அதிகமாக இருக்குது அங்கே பணிபுரியக்கூடிய ஐடி நிறுவனம் ஊழியர்களாகட்டும் அனைவரும் வந்துட்டு முதலில் பயன்படுத்தக்கூடிய போக்குவரத்து முறை எது அப்படின்னு பார்த்திங்கன்னா ரயில் போக்குவரத்து தான் முதலில் பயன்படுத்துகிறாங்க ஒரு வேலை அங்கே வந்துட்டு அதில் டிக்கெட் கிடைக்கலை அப்படிங்கிற பயணச்சீட்டு கிடைக்கல உறுதியாகலை அப்படிங்கிற சூழ்நிலையில் மட்டும்தான் வந்துட்டு வேறு போக்குவரத்து வகைகளை பயன்படுத்துகிறாங்க